என்னோடய எனக்கு பிடிச்சமான பைக்கு வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு இந்த பைக்கில் தான் நான் நீண்ட தூரம் பயணம் செய்ய விரும்புகிறேன் இந்த பயணத்தில் என்னென்னலாம் எடுத்துட்டு போகணுன்னா எனக்கு என்னென்ன தேவையோ அதாவது ட்ரக்கிங் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சில ஹில் ஸ்டேஷனில் மலைகளில் ஏறும்போது என்னென்ன இது நடக்கிறதுக்கு தேவையான ஷூ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் ப்ளஸ் பைக்கு வந்துட்டு போகிற வழியில் எங்கேயாவது பஞ்சர் அந்த மாதிரி ஆகும் பொழுது அதை வந்துட்டு சரி பண்ணுறதுக்காண்டி டூல்ஸு மெக்கானிக்சம் இந்த மாதிரி ப்ளஸ் வந்து ஆயில் பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் பேக் அதில் வந்து என்னோட திங்க்ஸு ட்ரெஸ்ஸு ப்ளஸ்ஸு வந்துட்டு சாப்புடுறதுக்கான ஃபுட்டுக்கான காசு இந்த மாதிரி எல்லாமே எடுத்துப்பேன் ப்ளஸ்ஸு ஏ எனக்கு வந்துட்டு எலெக்ட்ரானிக்ஸ் அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் ஃபோன் ப்ளஸ் பவர் பேங்க்கு ஹெட்செட் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நமக்கு பெயின்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துப்பேன் சக மனிதர்களோட பழக நான் என்னோட இத பொருட்படுத்திப்பேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு நான் மட்டும் போகாமல் என்னோடய கூட இருக்கவங்க என்னோடய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இந்த மாதிரி அனைவரையும் வந்து எல்லாத்துட்டையும் சொல்லுவேன் இந்த மாதிரியெல்லாம் போகணும் இல்லை இந்த மாதிரியெல்லாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்பறோம் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருந்துச்சின்னா நானும் போகுவேன் மற்ற அவங்களையும் கூட்டி போவேன் இந்த மாதிரிலாம் போகிறதுனால நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக இல்லாமல் இயற்கையோடு இயற்கையாக கலந்து போகிற மாதிரி இருக்கும் இதனால நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோசமாக இருப்பாங்க